ஈரோடு மாவட்டத்தில் எல்லா சுகாதார அமைப்புகளுமே என்னென்னால் ஓரளவுக்கு வசதியாக தான் இருக்குது ஏன்னால் ஒவ்வொரு பேரூராட்சியுமே சுகாதார நிலையங்கள் வந்துட்டு இல்லாமல் இல்லை இதனால் அங்கே இருக்கிற பெரியவங்கள் எல்லாேருமே வந்து என்னென்னால் கை வலி கால் வலி மூட்டு வலி இது வந்தால் கூட பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இந்த சுகாதார நிலையத்துக்கே போகிறனால அங்கே இருக்கிற மருந்து மாத்திரைகள்னாலே அதெல்லாம் வந்துட்டு குணப்படுத்திவிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கண் அறுவை சிகிக்சை முகாம் இதெல்லாம் வந்து இவங்க ஏற்படுத்தி இந்த சேவைகளெல்லாம் ஏற்படுத்தி தரதுனால் இவங்க பெரியவர்கள்லாம் வந்து என்னென்னால் வெளியே போய் இந்த கண் ஏதாவது ஆச்சுனா பார்க்கத் தேவையில்லை இங்கேயே வந்து செக் பண்ணி அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்துட்டு செஞ்சுக் கொடுத்தட்றாங்க அதுக்கப்புறம் மருந்து வசதிகளும் அதேமாதிரி தான் நிறைய மருந்துகளெல்லாம் தேவைப்பட்டுதுனா அது வெளியே போய் எங்கேயும் வாங்கத் தேவையில்லை ஓரளவுக்கு தேவையான எல்லா மருந்துகளுமே இந்த சுகாதார நிலையத்துலேயே வந்து என்னென்னால் பராமரிக்கப்படுது இந்த சேவைகளெல்லாம் எல்லாமே வந்துட்டுனால் ஓரளவுக்கு வந்துட்டுனால் வசதியாக தான் இங்கே இருக்குது